ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கங்க ஆ ஆ ஆமாங்க சார் சார் நாங்கள் கரெக்டாக அன்றன்ய டேட்டில் நாங்கள் கட்டிடறோம் சும்மா அப்புறம் நீங்கள் லோன் கட்டவே இல்லை கட்டவே இல்லைன்னு சொல்றாங்களே சார் இல்லை சார் லோன் நாங்கள் பணம் கட்டலன்னு சொல்றாங்க நாங்கள் அந்தந்த டயத்தில் கரெக்டாக சொன்ன டயத்தில் நாங்கள் கட்டிகிட்டு தான் இருக்கிறோம் அதுக்குரிய அந்த சீட்டு இது எல்லாமே கூட இருக்குது அப்புறம் ஏ ஏன் அப்புறம் ஆமாங்க ஆ அந்த இதுக்கு ஆ ஆமாங்க ஆ இருக்குது சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் அப்புறம் வந்து சும்மா இந்த லோ லோன் வாங்கி லோனு வேணுமா வேணுமான்னு கேட்குறாங்களே ஏற்கனவே நம்ம வாங்கினத கட்டிகிட்டு இருக்கிறோம் இன்னும் லோன் வேணுமான்னு சும்மா ஃபோனை போட்டு க இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை சார் வருது சார் நாங்கள் நேரில் வரப்போயும் சொல்லிட்டோம் பணம் கட்ட வரும்போது சொல்லியாச்சு ஏன்னு சும்மா இப்படி வ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் பார்க்குறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியிலை திருப்பி இதே டார்ச்சர் தான் லோன் வேணுங்களா உங்களுக்கு நீங்கள் லோன் சரியாக கட்டலை அப்படி இப்படினே வருதுங்க சார் ஏன் சார் இப்படி இருக்குது அ ஆ ஆ அப்படிங்ளா ஆ ஆ சரி ஆ சேரிங்க ஆமாங்க சார்

இல்லை இல்லை எல்லாமே எல்லாமே எல்லாமே பர்ஃபெக்ட்டாக வைச்சுருக்கோங் சார் ஆ ஆ சேரிங்க சேரிங்க சார் அ ஆ சே சார் உங்கள் பேர் என்னங்க சார் சேரிங்க சார் பார்க்குறேன் சார் ஆ பார்க்குறேன் ஆ ஆ சேரிங்க ஆ சேரிங்க ஆ சேரிங்க சார் தேங்க்யூ